ஆ சார் மெக்கானிக் ஷாப் தானே ஆ சரி சார் சரி சார் நம்மகிட்ட இப்போது இந்த இது நம்மக்கிட்டே உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இப்போ என்னலாம் இருக்குது பல்ப்ஸ் ஐட்டம்ஸு எலெக்ட்ரானிக்கில் லேப்டாப் ஐட்டம்ஸ் ஜார்ஜஸ் எதுவும் உண்டா இப்போ நம்ம ஹோல்சேல்லாட்டு வாங்கி அதை அப்படியே நம்ம ரீட்டெயில் பண்ணுறது கணக்கா இருக்குது அதான் அப்படி ஏதாவது உங்கள்ட்ட அப்படி ஏதாவது ஹோல்சேலா நீங்கள் கொடுக்கிறிங்களா இல்லை எப்படி

ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் வள்ளியூர்லேயா எனக்கு அது நியரஸ்ட்டில் தான் இருக்குது இங்கே ஆரல்வாய்மொழி பக்கம் ம் ஓகே ஆ எலெக்ட்ரானிக்ஸ்ல பல்பு பதினைஞ்சி வாட்ஸ் பல்பு கொஞ்சம் தேவைப்படும் ஒரு ஹண்ட்ரட் பல்ப் ஃபைவ் ஹண்ட்ரட் பல்ப்ஸு தேவைப்படும் வேறு லேப்டாப்ஸு கொஞ்சம் தேவை இருக்குது கொஞ்சம் ரீடெயில்ஸ் ஆட்டு ஹோல்சேல் ஆட்டு ஒரு லேப்டாப்ஸு ஒரு பதினைஞ்சி லேப்டாப்ஸ் தேவை இருக்குது இப்போதைக்கும்

இல்லை சார் ரேட் நீங்கள் தான் ஹோல்சேல் எவ்வளோ வரும்னு கேக்கிறேன் அது எப்படின்னு உங்களுக்கு தானே தெரியும் எவ்வளோ எவ்வளோ ப்ரைஸ் வச்சு கொடுப்பீங்கன்னு கேக்கிறேன் இப்போ நார்மலாக ஒரு லேப்டாப் தேர்ட்டி தவுசண்ட் தேர்ட்டி தவுசண்ட் ஒரு லேப்டாப் தேர்ட்டி தவுசண்ட் சம்திங் இருக்கும் சரி சார் சரி சரி

சரி சரி ஃபேன் எல்லாம் உண்டா சீலிங் ஃபேன் எல்லாம் உண்டா சீலிங் ஃபேனு ஓகே ஓகே காம்போ ஆஃபர்ஸ் எதுவும் போட்டுருக்கீங்களா இல்லை எப்படி

சரி சார்

ஓகே ஓகே சரி சார் இப்போ சம்மர் ஆஃபரும் எதுவும் போகுதா இப்போ சம்மர் ஆஃபர் எதுவும் போகுதா இல்லை சரி சரி வள்ளியூரில் எங்கே கரெக்டாக நியரஸ்ட் லொக்கேஷன் எங்கே கரெக்டாக ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ